குட் மார்னிங் மேடம் மேம் நான் இந்த காலேஜில் தான் படிக்கிறேன் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மண்ட் ஸ்டூடெண்ட்டு ஆ யா அக்ஷுவலி எனக்கு வந்து ஐடி கார்ட் வந்து காலேஜ் வரும் போது மிஸ்ஸாகிருச்சி மேம் பஸ்சில் யா என் கிட்டே அந்த டேக் இருக்குது பட் அந்த ஐடியில் இருக்க அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எப்படி மிஸ் ஆச்சுனே தெரில ரஷ்ஷாக இருக்கவும் மிஸ்ஸாகிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆ ஆக்ஷுவலி ஒன் வீக்கில் எக்ஸாம் இருக்கிறதுனால எனக்கு அந்த ஐடி கார்ட் வேணும் எக்ஸாம்காக ஸோ இப்போ நான் எப்படி மேம் இல்லை மேம் ஆஃபிஸில் கேட்டேன் மேம் டூப்ளிகேட் வரத்துக்கும் லேட்டாகுமென்னு சொல்லி சொன்னாங்க ஸோ வந்து அவங்க ஃபார்ம் மாதிரி கொடுத்து அமும்ச்சு உங்கள் கிட்டே சைன் வாங்கிக்க சொன்னாங்க அந்த பேப்பர் வச்சு எக்ஸாம் எழுதலாமென்னு சொல்லியிருக்காங்க ஆ யா மேம்

ஓகே ஓகே ஆ ஓகே மேம் ஆ என்னோட பேர் ஞானப்பிரியா ஆ ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம்